நாங்கள் எங்கள் பகுதி இருக்கிறது வந்து கிராம பகுதிதான் இங்கே நாங்கள் அறிய வகையாக பார்க்குறது வந்து சிட்டுக்குருவி தான் சிட்டுக்குருவி இனமே அழிஞ்சிக்கிட்டு வருதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ எங்கள் எங்கள் பகுதியில் அது காணப்படுது ஆனால் முன்ன இருந்ததுக்கும் இப்போ அதோட அளவு வந்து கம்மியாகதான் இருக்கு எங்கள் வீட்டு வாசலில் நாங்கள் என்ன செய்வோன்னா நெல்லை அறுவடை செஞ்ச நெல்லை முத முதல்ல அறுக்குற நெல்லை எடுத்துகிட்டு வந்து அதை பின்னி குதிருமாதிரி கட்டி கட்டி வாசலில் கட்டி தொங்கவிட்ருவோம் அப்போ வந்து சிட்டுக்குருவி வந்து நிறையா வந்து அதை சாப்பிடுட்டு போவும் இப்போ கொஞ்ச காலமாக சிட்டுக்குருவி வந்து காணப்படலை காணப்படலைன்னா அதோட அளவு கம்மியாக இருந்துச்சு மற்றப்படி சிட்டுக்குருவியெல்லாம் நான் பார்த்துக்கிட்டுதான் இருக்கேன் எங்கள் வீட்டில் கூட கூடு கட்டி குஞ்சு பொரிச்சியிருந்துது ஆனால் முன்னே இருந்த அளவுக்கு இப்போ ரொம்ப கம்மியாக இருக்கு ஒன்று ரெண்டுதான் பார்க்குறாமாரி இருக்கு அந்த இனமே அழிஞ்சிக்கிட்டு வருதுதான் அழிஞ்சிக்கிட்டுதான் வந்துக்கிட்டு இருக்கு சிட்டுக்குருவி அதை பார்க்க ஒரு மண்ணுக்கலரில் அழகாக இருக்கும் அது ஆண்பறவை பெண்பறவை அழகாக இருக்கும் மூணு முட்டை வரைக்கும் அது வைக்கும் குஞ்சு பொரிச்சி ஆணும் பெண்ணும் மாற்றி மாற்றி மாற்றி வந்து குஞ்சுகளுக்கு தீனி கொடுத்துக்கிட்டே இருக்கும் அழகாக இருக்கும் அதை பார்க்கறத்துக்கு ரெண்டாவது சொல்லப்போனா தூக்கணாங்குருவிக்கூடுன்னு சொல்வாங்க இது கிராமப்பகுதியில் தான் சொல்லுவாங்க தூக்கணாங்குருவி அது அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த கூடு வந்து இப்போ இடையில அதுவும் தான் அழிஞ்சிக்கிட்டு வருதுன்னு சொன்னாங்க ஆமாம் எங்கள் எங்கள் தோட்டப்பகுதியில் பனைமரம்லாம் இருக்கு பனைமரத்துல அது கூடு கட்டியிருக்கு அது எல்லா பனைமரத்துலையும் கட்டாது எதாச்சும் ஒரு பனைமரம் அதுவும் தனியாக இருக்கிற மரமாக பார்த்துதான் கட்டும் எங்கள் வீட்டில் அதுமாதிரி இருக்கு அது பெரிய மரம் அது நற பக்கத்துலையே எங்கள் அந்த ஒரு மரத்தை சுற்றி பக்கத்துலையே நிறைய வயல் எங்கள் வயல் போர் நிறைய இருக்கு அது அழகாக கூடுக்கட்டி இருக்கு நான் காலையில கூட பார்த்தேன் அது அழகாக ஒரு பத்து பதினஞ்சு இருக்கும் அழகாக கூடுக்கட்டி பார்த்துருக்கேன் அதோட கூடுலாம் கீழே விழுந்துயிருக்கு அந்த கூடெல்லாம் எடுத்துக்கூட நான் பார்த்துருக்கேன் அதுக்குள்ளே பார்க்கம்போது எப்படி இருக்குன்னா களிமண்ணை கொண்டாந்து வச்சியிருக்கும் அந்த கூண்டுக்குள்ளே களிமண் எதுக்கு வச்சியிருக்குன்னா இந்த நைட்டு நேரத்தில் இந்த மினுக்கட்டாம்பூச்சிம்பாங்க கலர் கலராக லைட்டு எரியும் பல்ப் மாதிரி எரியும் அதுக்கு லைட் எரியுன்னா அந்த ஒரு பூச்சி வந்து ஒரு அதோட ஒட்ட அதோட இயற்கையாகவே அது உடம்பு வந்து மினுமினுப்பாக இருக்கும் இரவில்ல அந்த லைட் ஏரியிற பூச்சி பிடிச்சிட்டு வந்து இது அந்த களிமண்ணில் குத்தி வச்சுக்குமா அந்த குஞ்சிகளுக்கு வந்து வெளிச்சமாக பயல்லாமல் இருக்கிறத்துக்கு வேடிக்கை காட்றத்துக்குன்னு சொல்லுவாங்க அதுமாதிரி அந்த தனியாக அதுக்கு ஒரு அறையும் குஞ்சுகளுக்கு ஒரு அறையும் வச்சியிருக்கும் அழகாக இருக்கும் அந்த கூடு பார்க்கறதுக்கே அது எப்படிதான் அது கட்டுதுன்னே சொல்லமுடியாது அவ்வளோ அழகாக காற்று தண்ணிக்கூட உள்ள போவாது இப்போ அடிக்கிற ஆடி மாத காற்றுல சில கூண்டு கூண்டு வந்து பிச்சிக்கிட்டு கீழே விழுந்துடும் அந்த கூண்டை கூடை எடுத்து பார்த்துருக்கோம் ஆனால் அதில் குஞ்சுக்கிஞ்சி எதுவுமே இருக்காது யூஸ் பண்ண கூண்டாக தான் இருக்கும் பழைய கூண்டாக கூடாக இருக்கும் அதை பிரிச்சு பார்த்தா த வாய்க்கால் தண்ணியில விழுந்தாலுமே தண்ணி உள்ள இறங்காது அந்தளவுக்கு சேஃப்டியாக அழகாக கட்டியிருக்கும் அது அது ரொம்ப பிரமிப்பாக இருக்கும் கடவுள் படச்சதுலையே இவ்வளோ அறிவாக படச்சிருக்கான்னு அந்த குருவியும் அழகாக இருக்கும் பார்க்குறத்துக்கு அந்த கட்டுற நார் வந்து இந்த நம்ப வயலில் நெல்கதிரோட காம்பில் ஒரு ஒரு இல மாதிரி சின்னதாக வரும் அது கிராம பகுதியில் உள்ளவங்களுக்கு நெறைய தெரியும் அந்த காம்பை கட் பண்ணி பறிச்சிகிட்டு வந்து அதில் அழகாக கொஞ்ச கொஞ்சமாக கிள்ளி அழகாக கட்டும் அது இப்போ கூட குயில் சத்தம்போடுது குயிலும் சொல்லுலாம் குயில் பார்க்க கருமை நிறத்தில் இருந்தாலும் அது குரல் அழகாக இருக்கும் மயில் ஃபர்ஸ்ட்டு மயில் வந்து ஸ்கூல் புக்கில் தான் பார்த்துருக்கோம் நான் வண்டலூர் ஜூல பார்த்துருக்கேன் அதுமாதிரி கன்னியாகுமரி கேரளா எங்கள் அத்தை வீட்லலாம் இருக்கும்போது அங்கே பார்த்துருக்கேன் மயில் வரும் திருச்சி தஞ்சாவூர் பக்கம் கூட பார்த்துருக்கேன் ஆனால் இப்போ எங்கள் கிராமப்பகுதியில நிறைய மயில் வந்துயிருக்கு இப்போ எங்கள் வீட்டு மாடியிலக்கூட மயில் டெயிலி நைட்டு வந்து தங்குது ஆண் மயில் பெண் மயில் நிறைய தங்குது அந்த ஆண் மயில் அகவும் பாருங்கள் அது சொல்லுறத்துக்கே இல்லை நாலுமணிலர்ந்து சத்தம்போடும் நாலு அது மூணு மணி அப்படிக்கூட சத்தம் போட ஆரமிச்சிரும் ஆண் மயில் அழகாக அகவும் அது ஆண் மயில் அது இந்த சீசனுக்கெல்லாம் தோகையை நிறைய வச்சு மழை டைத்துலலாம் தோகையை நிறைய விரிச்சிக்கிட்டு ஆடும் பெண் மயிலை கவர்வதற்கு நிறைய அது முயல் மயில் முட்டை எங்கள் வீட்டு கொள்ள பக்கம் தோட்டக்கொள்ள கடைசியில மயில் முட்டையிட்டு அடைக்காத்து குஞ்சு பொரிச்சியிருந்துது எட்டு குஞ்சு பொரிச்சியிருந்துது நாங்கள் தீனில்லாம் போடுவோம் மயில் வந்து மேஞ்சிவிட்டு போயிடும் வரும் இப்போ வரும் எப்படி சொல்றது ஒன்று இரண்டு நாளைக்கு ஒருதடவை அப்படி வந்துவிட்டு போவும் ஆண் மயிலும் அப்படிதான் வரும் ஆனால் அடிக்கடி வருவாங்க நாங்கள் தீனி நிறையா போடுவோம் சாப்பிடுட்டு அழகாக போவாங்க இப்போ பழகிவிட்டாங்க அவங்க அவ்வளோ அழகாக இந்த குஞ்சுலாம் பார்க்கறத்துக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் ஆண்மயிலும் பார்த்துக்கும் அந்த குஞ்சை பெண் மயிலும் பார்த்துக்கும் அழகாக இருக்கும் அதேமாதிரி இந்த எனக்கு பறவைகள் ரசிக்கிறதுன்னா ரொம்ப பிடிக்கும் இயற்கையோட இயற்கையாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் கிராமப்பகுதியில இருக்கிறதனால நான் ரொம்ப பார்ப்பேன் இன்னோன்று மைனா கல்க்குருவிம்பாங்க மைனா தெரிஞ்சியிருக்கும் கல்க்குருவி தெரியுமா என்னான்னு தெரியல அந்த இனமும் இப்போ கம்மியாகதான் இருக்கு கல்க்குருவி இன்னொன்று ஆடுதொடா இலையில ஒரு குருவி கூடு கட்டும் அது ஒரு வகையான குருவி அதுவும் இப்போ இல்லை அந்த இதுலாம் இதாவது வால் நான் ராக்கெட் குருவி பார்ப்பேன் வால் நீட்டாக இருக்கும்ல ஒரேயொரு வால் மட்டும் நீட்டாக இருக்கும் அதில் வெள்ளை பழுப்பு நிறத்துல இருக்கும் சில ஒரு இது வெள்ளைன்னா ஃபுல்லும் வெள்ளையாக இருக்கும் பழுப்புன்னா உடம்பு ஃபுல்லும் பழுப்பாக இருக்கும் கலரே கலந்து இருக்காது ராக்கெட் குருவின்னு சொல்லுவோம் அதை எங்கள் வீட்டில் அடிக்கடி பார்ப்பேன் எங்கள் வீட்டு தோட்ட பக்கம் வெள்ளை கலரில் ஒன்று வந்துவிட்டு போவாங்க அவங்க அடிக்கடி வருவாங்க வால் நீட்டாக இருக்கும் ஒரேயொரு வால் தான் நீட்டாக இருக்கும் ஆனால் அழகாக இருக்கு இதெல்லாம் பார்க்குறத்துக்கு எனக்கு மனசு ரொம்ப அமைதியாக இருக்கும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும் நம்ப பறவைகளை ரசிக்கிறது நம்ப இயற்கையோட இயற்கையாக ஒன்றி வாழ்ந்தாதான் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னோன்று இன்னோரு அறிய வகை பறவைன்னா நான் பறவைங்க பறவைகள் நிறைய வளர்த்துக்கிட்டு இருக்கேன் லவ் பேர்ட்ஸ் வளர்க்குறேன் அது பேர் என்ன லவ் பேர்ட்ஸ் வளர்க்குறேன் காக்டைல் வளர்க்குறேன் புறா வளர்க்குறேன் புறா மயில் புறாம்பாங்க அது அழகாக இருக்கும் அந்த புறா என் குரல் கேட்டாவே என் புறாலாம் என் கிட்டக்க வந்துரும் என் தோளில் உட்காத்து உட்காந்துருக்கும் இப்போக்கூட என் தோளில் தான் உக்காந்துருக்காங்க சிரிச்சிகிட்டு அதுக்கிட்ட அதுக்கிட்ட இருக்கிறனால பறவைகளை ரசிக்கிறனால் என் மனசு ரொம்ப ரிலாக்ஸ்ஸாக மன அமைதியாக இருக்கும் எந்த ஒரு இதுவும் இருக்காது அதுமாதிரி லவ் பேர்ட்ஸ் என் குரல கேட்டாலே சத்தம் போட்ருவாங்க டெய்லியும் நான் தீனி வைப்பேன் இதுக்கு எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா சப்போட்டாக இருப்பாங்க நான் அப்பைலர்ந்து நான் ஒர்க்குக்கு போறதாக இருந்தாலும் சரி எங்கே போனாலும் சரி இது இதுக்கு என்னென்ன பண்ணுமோ விடிய காலையில ஏஞ்சி இதுக்கு சரிப்பண்ணிவிட்டு தான் நான் போவேன் புறா இன்னும் நிறைய எனக்கு பறவைகள்னாலே ரொம்ப பிடிக்கும் அதை பறவைகளை வளர்க்கணுன்னுதான் நான் ஆசைப்பட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கேன் பறவைகள் அதுமாதிரி நிறையா சொல்லுலாம் மஞ்சக்கலரில் ஒரு மைனா சொல்லுவாங்க மஞ்ச மைனாம்பாங்க அதுவும் வரும் மஞ்சக்குயில்ன்னு சொல்லுவாங்க அதுவும் சொல்லுவாங்க பறவைகள் இனத்தில் நிறையா இருக்கு நம்பளுக்கு பேர் சொல்ல முடியாத அளவுக்கு இனங்கள்லாம் இருக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன் வாழ்க வளமுடன் நன்றி